சேலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் தொழில்நுட்போன்னு சொன்னாக்கா இங்கே வெள்ளிப்பட்றை நிறையா இருக்கு நெறையா வெள்ளிப்பட்றை இருக்குது ரெண்டாவது வந்து மேட்டூர் தண்ணி இங்கே நல்லா வரும் அப்புறம் மா சே மாம்பழம் மல்கோவா மாம்பழம் பேமஸ்ஸு சேலத்தில் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கிராமத்து பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கரும்பு போடுவாங்க நெல்லு பயிர் நிறையா நடுவாங்க சோளம் போடுவாங்க ஆரியம்லாம் விதைப்பாங்க இங்கே அதெல்லாம் வ நல்லா விளையும் நல்லாருக்கும் எ எல்லாம் நல்லாதாங்க இருக்கும் இங்கே தண்ணி மெய்னா வெள்ளிப்பட்றை மாம்பழம் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது நல்லாருக்குது கா மற்றபடி எதுவும் இல்லை ஏதாவது எனக்கு தெரிஞ்சது அவ்வளோ தாங்க